சுகாதார தொழிலில் நடக்கும் ஊழல்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியும் இப்போ கன்சிவாக இருக்கவங்க வந்து டெலிவரிக்கு போனாங்கனா டெலிவரி பார்த்து முடித்த உடனே அதுக்கு அமௌண்ட்டு கேட்பாங்க அடுத்தது சீசரி சீசரின் பண்ணும் பொழுதும் ச சீசரிங் முடித்து வெளியில் வந்த உடனே அதுக்கும் அமௌண்ட்டு அடுத்தது ஸ்விச் ஸ்விச் ரிமூவ் பண்ணாலும் காசு அப்பறம் டிரெஸ்சிங் பண்ணாலும் காசு இப்போ வந்துட்டு இப்போ குழந்தைங்களுக்குலாம் சளி புடித்து இருக்குது அப்டின்னு சொல்லி குழந்தைங்கள கூட்டு போனால் அந்த நெபும் மிஷினும் வெளியில் தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க நீங் நீங்களும் அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா பாதிக்கப்பட்டு இருக்கோம் இப்போ வந்து குழந்தைங்க வந்துட்டு பக்கத்து வீட்டு பையன் வந்து கீழே விழுந்துட்டான் அவன் வந்துட்டு எக்ஸ்ரே எடுக்கிறத்துக்காக நாங்கள் போய் இருந்தோம் எக்ஸ்ரே எடுத்து முடிஞ்ச உடனே அதுக்கு அமௌண்ட்டு சேவைகள் சேவைகள் நிறைய இருக்குது எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு தான் இப்போ வந்து குழந்தையும் தாயும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வண்டியில் அனுப்பிச்சிவுட்றாங்க அந்த வண்டியை வந்து வீட்டில் ரீச் ஆனாதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கும் நூறோ ஐம்பதோ கேட்பாங்க அப்புறம்